ஆமாம் இப்போ தான் ஒரு கிரைண்ட்ரு வாங்கினேன் கிரைண்ட்ரு வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது என்ன ஒரு ஆறு மாதம் என்னவோ தான் ஆகும் பேர் விமல் அப்படின்ற பேரில் ஒரு கிரைண்ட்ரு வாங்கினேன் அது என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு தடவ தான் அரைச்சிருப்பேன் ஆனால் சரியாக இல்லை மாவு கொரகொரன்னு அரைக்குது சரியாக அது அரை அரைப்பட மாட்டேன்து அப்புறமா டக்டக்னு நின்ச்சிருது என்னென் பிரச்சின்னே தெரியல சரியாகவே அது வந்து ஒர்க் ஆகாது வேலை செய்ய மாட்டேன்னுது நானும் ரெண்டு மூணு தடவ சர்விஸ்க்கு கொண்டு போய் கொடுத்தேன் செல்லமாக சரியாக தான் இருக்குது சரியாக தான் இருக்குதுனு அவங்களும் தராங்க ஆனால் எனக்கு ஆனது வந்து அது சரி வரலை மாவு அரைக்கலை ரொம்ப ரொம்ப பிரச்சினையா இருக்குது விமல் வந்து கிரைண்ட்ரு எனக்கு செட் ஆகலை அது என்னாவோ அப்பப்போ ரிப்பேராகிட்டே இருக்குது என்னது சரியில்லியேன் சொல்லிட்டு சரி வேறேயே வாங்கிடலாமான்ற அளவுக்கு யோசனை வருது ஆறு மாதத்துக்குள்ளியே வந்து இந்த கிரைண்ட்ரு இவ்வளோ பிரச்சின பண்ணிகிட்ருக்கே சரியாக அமைய மாட்டேன்து அதை மறுபடியும் மறுபடியும் தூக்கிட்டு சர்விஸ் பார்க்கறத வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு அதனால இந்த கிரைண்ட்ரே வந்து வேண்டாமென்னு முடிவு பண்ணியிருக்கேன்